பிடித்த புத்தகம் ராஜேஷ் குமார் நாவல்ஸு பாலக் பாலகுமாரன் லட்சுமி ரமணிச்சந்திரன் அப்புறோம் நக்கீரன் ஜூனியர் விகடன் தராசுன்னு அரசியல் புத்தகங்கள் ரிப்போர்ட்டர் இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான வார இதழ்கள் அப்பறம் என்ன பிடிக்குன்னா மீல்ஸ் சன் புன் பிடிக்கும் அது வந்து லாங்குவேஜ் ஈஸியாக இருக்கனால் அது பிடித்தமானதா இருந்துது அடுத்து திரைப்படம் திரைப்படம் வரலாற்று சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள்னா பிடிக்கும் வரலாறு புராண கதைகள் சம்மந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும் நவீன காலத்தில் குடும்ப பங்கான கதை கொண்ட சினிமாக்கள் பிடிக்கும் டிவி நிகழ்ச்சியில் ஒலியும் ஒளியும் இப்போ வந்து சூப்பர் சிங்கர் ஒரு சில வெப் சீரியல் பிடிக்கும் அதுவும் குடும்ப சம்மந்தப்பட்ட அதாவது குடும்பத்தில் ஏற்பட கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிற விதமான வெப் சீரியல் ரொம்ப பிடிக்கும் மற்ற படி போட்டு கொடுக்குறது அந்த தொடர்லாம் பிடிக்காது ம்